இந்தியாவில் ஃபேஷன் தொழில்னு இப்படி பார்த்திங்கனா வெளிநாடு மாதிரியே கொஞ்சம் இங்கெல்லாம் மக்கள்லாம் வந்து அதேமாதிரியே தொழில்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல் ஏன்னா இங்கே இருக்கிற இவங்களும் வந்து அந்தமாதிரி போடணும் விருப்பப்படுறாங்க அப்படினு சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே இருந்துகிட்டு நிறையா பேர் ஃபாரின்ல போய் வெளிநாட்டிலயும் போய் செட்டில் ஆகுறதனால மறுபடியும் அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது அதேமாதிரியே ஃபேஷனாக நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படீனு சொல்லிட்டு அந்தமாதிரி ஒரு சேஞ்ச் ஒன்று வந்துடுச்சு அந்தமாதிரி வந்த ட்ரெஸ்சு போடுறது வந்து அவங்க வந்து ஃபாரின்லாம் போய்ட்டு வர்றதனால அவங்க மக்களுக்கு வந்து இந்தமாதிரி நாங்களும் வந்து இதுமாதிரி கொஞ்சம் ஃபேஷனாக போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்குனு ஒரு ஆசை இருக்குது எனக்கு வந்து சாரீஸ் சுடிதார்தான் போட பிடிக்கும் அதைவந்து கடையில் போய் வாங்குவோம் ஈரோடுல